ஹலோ வணக்கங்கண்ணா இதற்கு மகேஷ் டெய்லர் கடைங்களா ஆ நான் இங்கே கவ் கவர்மண்ட் ஸ்கூலில் டீச்சராக இருக்கேண்ணா இங்கே டிஎன் பாளையந்தாங்க நான் எங்கள் ஸ்கூலில் வந்து ஃபேன்ஸி காம்பெடிஷன் நடக்குது அதற்கு வந்து இப்போ ஒரு பத்து பேர்த்துக்கு ஃபேன்ஸி ட்ரெஸ் தச்சு கொடுக்கணும் அண்ணா எத்தனை நாளில் தர்றீங்க ஓ எனக்கு மூணு வரத்துக்குள்ளே வேணுண்ணா

டோட்டல் அமெளண்ட்டுங்கண்ணா

அண்ணா ஒரு பத்து பேர்த்துக்கிட்டக்கருக்க டோட்டல் அமெளண்ட்டு எவ்வளோங்கண்ணா அண்ணா ஃபேன்ஸிண்ணா ஃபேன்ஸி ட்ரெஸ் ஆமாங்கண்ணா நாங்களே உங்களுக்கு ஃபேபரிக் அண்ணா நாங்களே உங்களுக்கு ஃபேபரிக் கொடுத்துருவோம் நீங்கள் ஃபேன்ஸியாக தச்சு மட் தச்சு தந்தால் மட்டும் போதும்ண்ணா அளவு நாங்கள் உங்களுக்கு தரோங்கண்ணா அண்ணா யாரும் போட்ருக்காதபோட்ருக்கிற மாதிரி த டிசைன் வேணுண்ணா இல்லை யாரும் போடாத மாதிரி டிசைன் வேணுண்ணா ஆமாங்கண்ணா யாருமே போட்டுருக்க கூடாதுண்ணா ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா உங்கள் கடை எங்கேண்ணா இருக்கு கள்ளிப்பட்டிங்களா ஓகேங்கண்ணா அண்ணா நல்லா தச்சு கொடுப்பிங்களாண்ணா ஓகேங்கண்ணா அட்வான்ஸ் எதாவது பே பண்ணுற மாதிரி இருக்குங்களா எவ்வளோங்கண்ணா ஓகேங்கண்ணா என ஒரு வரோங்கண்ணா எப்போண்ணா ஃப்ரீயாக இருப்பீங்க ஓகேண்ணா லொக்கேஷன் மட்டும் ஷேர் பண்ணுறிங்களா ஓகேங்கண்ணா ஓகேண்ணா தேங்க் யூண்ணா